ம் சொல்லுங்க ஆமாங்க என்னென்ன பூ இருக்குது ஓகே நான் பறித்து கொண்டாந்து கொடுத்தா கடையில் கிலோ கணக்காக எடுத்துக்கிறோம்

ஆமாம் இல்லை இல்லை இல்லை கடையா மு பூ கடைக்கு லீவே கிடையாது டெய்லி எடுத்துக்கிறோம்

இல்லை அந்த மாதிரி இருந்தால் கடைவிட்டு வர முடியாது நீங்கள் பஸ்ஸில் போட்டு அனுப்பினா கூட நாங்கள் எடுத்துக்கிறோம் கிலோ சீசன் தகுந்த மாதிரி ரெண்டாயிரத்திலேருந்து முந்நூறு வரைக்கும் போது சீசன்ட்டு சீசன் மாதிரி ஆமாம் சீ சீசன் இருக்கும் போது ரெண்டாயிருபா இப்போ முந்நூறுபா கிலோ முந்நூறுபா இல்லை வாரத்துக்கு ஒரு டைம் இருந்தாலும் சரி டெய்லி வாங்க்கினாலும் சரி சாய்ந்திர டைம் டெய்லி பணம் வாங்க்கிலாம் ம் ஆமாம் உங்கள் அட்ரஸ் போட்டு பஸ்ஸில் போட்டால் நாங்கள் எடுத்துக்கிறோம் ஆஹான் நாம் வர முடியாது ஆமாம் நீங்கள் பூ எங்களுக்கு ஐநூறு கிலோ வந்தால் கூட ஓகே எடுத்துக்கிறோம் ம் ஹோல்சேல் கடை

எவ்வளோ வந்தாலும் நாங்கள் எடுத்துக்கிறோம்

அமௌன்டெல்லாம் பக்கா அன்றைக்கு சாய்ந்திரமே பணம் வாங்க்கிலாம் ஒன்றும் பிரச்சின இல்லை ஆ சாய்ந்திரம் ஆறு மணிக்கு மேலே உங்களுக்கு எப்படி சேஃப்ட்டியோ அந்த மாதிரி சரி ஓகே